எஸ்கியூஸ் மி சார்

சார் ஐடி கார்டு அவுட் பஸ்ஸில் வரும்போது மிஸ் ஆகிட்டு சார் இது அவுட் பஸ்ஸில் வந்துட்டுருந்தேன் சார் பஸ்ஸில் வரும்போது காணோம் சார் மேம்ட்ட சொன்னேங்க சார் மேம் சொன்னாங்க கீழே பிரின்சிபல் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் லெட்ரு எழுதி வாய்ன்ட்டு வா அப்போ தான் கிளாஸுக்கு விடுவேன்னு போக சொல்லிட்டாங்க சார் அதான் சார் உங்கள்ட்ட வந்தேன்

ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஆமாம் சார் கம்ப்யூட்டர் சார் ஆ செகண்ட் இயர் சார் சார் நான் காலேஜி பஸ்ஸில் சார் வருவேன் அது காலேஜி பஸ்ஸில் ஃபீஸ் கட்டாததுனால அவுட் பஸ்ஸில் வர சொன்னாங்க சார் அவுட் பஸ்ஸில் வரும்போது அது எங்கே மிஸ் ஆச்சின்னு தெரில சார் ஆ ஓகே சார்

ஆ ஓகே சார் தேங்க்யூ சார்